வணக்கம்பா

க்ளாஸ் சார் நேம் நேம் என்னபா ராஜிங்லா ஓகேபா ஐடி கார்டு எவ்வளோ முக்கியம்ன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா அது எப்படி மிஸ் பண்ணீங்க ம் ஹும் அப்படிங்ளா சரி ஓகே உங்கள் க்ளாஸ் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பத்து ரூபா கட்டிவிட்டு டெம்பரவரி ஐடி கார்டு வாங்குங்க இப்போதிக்கு ஓகேங்ளா எனக்கு ஒரு அஃபீஸியலாக ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க நான் சைன் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்ஜினல் ஐடி கார்டு இஸ்யூ பண்ணுவாங்க ம் ஹும் ஆமாம்பா நான் ஒரு அஃபிஸியல் விஷயமா இப்போதிக்கு வெளில வந்துருக்கேன் நான் ஈவினிங் வருவேன் ஈவினிங்கே என்னோட ஆஃபிஸ் ரூமுக்கு வாங்க நான் சைன் பண்ணித்தரேன் இப்போதிக்கி உங்க சார்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க க்ளாஸ் ரூம்க்குள்ளே போங்க

அது தான்பா அட்மின் அட்மின் ஆஃபிஸ்க்கு போய்ட்டு நீங்க ஒரு டெம்பரவரி ஐடி கார்டு வாங்கிட்டு இப்போதிக்கி உள்ளே போங்க நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட சைன் வாங்கிங்க ஓகேங்ளா நான் ஈவினிங் போல் வருவேன்பா ஓகே ஓகே சொல்லுங்கள் ஓகே நல்லதுப்பா வாங்க பரவாயில்ல பரவாயில்ல நோ இஸ்யூ